எனக்கு தெரிஞ்ச அரசாங்க திட்டம் அப்படின்னா இப்போ வந்து பெண்களை வந்து அழியேப்படுத்தக்கூடாது பெண்களுக்கெனு ஒரு சட்டம் இருக்குது அதில் பெண்களை பற்றி நம்ம நான் பெண்களுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு கொடுமையாக கொடுமைலாம் நடந்துச்சு அதெலாம் தெளிவாக அதெலாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என் சின்ன வயசுலேயே நாலு வயசிலயே கல்யாணம் பண்ணி வெச்சுறது நாலு வயது பொண்ணுக்கு ஒரு நாற்பது வயது தாத்தா அப்படி இல்லாட்டி நாற்பத்த அஞ்சு வயதுகாரங்கள கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு பதினேழு வயது பதினெட்டு வயது வரும்போது அவரு இறந்துருவாரு ஒரு அறுபது வயது எழுபது வயது அப்படி இருக்கும் போது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணால் அதோட வாழ்க்கையவே வாழ முடியாது அந்த பொண்ணால் அதோட வாழ்க்கையை வாழ முடியாதுகிறக்கப்போ அந்த பொண்ணு அந்த பதினாறு வயதுலயே என்ன பண்ணணும் வெள்ளை சீலை கட்டணும் மொட்டை அடிச்சுக்கணும் வெள்ளை சீலை கட்டினா தான் வா வீ ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க வந்து விதவை ஒரு பதினாறு வயது பொண்ணு விதவை ஏ வி இப்படில்லாம் கொடுமைகளிருந்துச்சி அடு அப்புறம் அவங்க வந்து இது இறந்த பிறகு அந்த பொண்ணும் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைச்சாங்களோ அந்த பொண்ணும் போய்விட்டு உடன்கட்டை ஏறிடணும் உடன்கட்டை ஏறிவிட்டு அந்த பொண்ணும் அந்த பதினேழு வயசிலயே செத்து போயிடும் அந்த மாரிலாம் இருக்கும்போது பதினேழு வயசிலே செத்து போவது இதெல்லாம் இவ்வளோ இது அப்புறம் இன்னும் ஸோ இந்த பொண் இந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இருக்காது எப்படி சொல்கிறீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது வீட்டிலே நீ பெண்ணுனால் சமைச்சி போடணும் குழந்தைங்க பெற்று கொடுக்கோணும் இது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை நான் அப்படி இருக்கும்போது ரொம்ப பெண்கள் கஷ்டப்பட்டாங்க எதுக்குமே ஒரு வெளியில் சுதந்திரமாக வர முடியாது ஒரு ஆசைப்பட்ட பொருளுக்கு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு இதுவும் நம்ம மனசை திறந்து சொல்ல முடியாது இப்படில்லாம் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காந்தியடிகள் வந்து சுதந்திரம் வாங்கிவிட்டாங்க நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க இப்போவுமே சரி இப்போது வந்து பெண் அந் அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரார் டாக்டர் அதுக்காக ஒரு நிறைய பெண்களை பற்றி நிறைய பேர் சொல்லி பாட்டு பாடியிருக்காங்க எழுதியிருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரியும் நிறையவே பேசியிருக்காங்க அது இப்படியே காலங்கள் மாறி மாறி அதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் ஒரு பெண்ணை வந்து நிறைய பேர் அந்த பலாகாரம் செய்கிறது அந்த மாரிலாம் எந் யாரும் கேட்க ஆள் இல்லாமல் அந்த மாரிலாம் நிறைய செஞ்சுட்ருக்கவும் அதுக்கென்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் சட்டத்தை கொண்டு வந்துவிட்டா எல்லாேருமே அடங்கிடுவாங்க அப்படி ஈ ஈஸ் டீட்டிங் இப்போது ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிணா அதுக்கான உரிய தண்டனை இருக்குது ஒரு பொண்ணை ரேப் பண்ணிணா அதுக்கான ஒரே ஒரு தண்டனை இருக்குது அந்த மாதிரி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெலலாம் திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அடித்தாங்க இப்போ எனக்கு அதில் என்ன பாதிப்புனால் என்னால் இப்போ ஒரு இடத்துக்கு சுதந்திரமா வேலை போக முடியுது முன்னெல்லாம் பெண்கள் வந்து சேலைகள் மட்டும் தான் அணியணும் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு அப்படின்ற ஒன்று இருக்கும்போது இதெலலாம் இவ்வளோ இருக்கனால்